இருபத்தி எட்டு பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது பதினஞ்சு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று ஆறு ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினொன்று பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒம்பது